என்னுடைய ஃபேமிலியானது ரொம்ப ஒரு புவரான ஃபேமிலி ஏன்னால் என் பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சாங்க அவங்களுக்கு உண்மையா வந்துட்டு நானும் நல்லா படித்து நல்ல டென்த்தில் டுவல்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல காலேஜ்லேயும் அட்மிஷன் ஆகி ஒரு இப்போ நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கேன் அந்த ஜாப்புக்கு போனதுக்கு அப்புறமும் என்னுடைய பேரண்ட்ஸை வந்துட்டு நான் நல்லா பார்த்துக்கிட்ருக்கேன் அவர்களுக்கு வந்துட்டு நல்ல நல்ல ஹெல்ப்பாவும் அவர்களுக்கு உண்மையாகவும் அவங்கள நல்லா பார்த்துக்குறேன் இனிமேலும் நல்லா பார்த்துக்குவேன் இதுதான் என்னுடைய சாதனையாகவும் நான் எடுத்துக்கிறேன்